கொஞ்சம் நாளைக்கி முன்னாடி நான் என் ஃபிரண்ட்ஸ் எல்லாேரும் கடம்பூர் டிரிப் போனோம் அங்கே போய்ட்டு அந்த வியூசெலாம் ரொம்ப அழகாக இருந்துது அப்புறம் அந்த ஃபால்ஸ்ல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது திம்பம் செமையாருந்துச்சு செல்ஃபிஸ்ல்லாம் செல்ஃபில்லாம் எடுத்தோம் அதுக்கு அப்புறமா நாங்கள் அப்படியே ஆசனூர் ஆலவாடி சைட் அப்படியே போனோம் அந்த டர்னிங்ஸ்ல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அங்கே நின்றும் செல்ஃபிஸ்ல்லாம் எடுத்தோம் அதுக்கு அப்புறமா நாங்கள் போயிகிட்ருக்க வழியில் வந்து யானையெல்லாம் வந்துச்சு அதை பார்த்து ரொம்ப பயந்துவிட்டோம் அதுக்கப்புறம் எதுவும் ஆகலை நல்லபடியாக போய்விட்டோம் யானையும் போயிடுச்சு அதுக்கப்புறம் போய்ட்டு இருக்க வழியில் நிறைய மான் குரங்கு அதெல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு ஃபோட்டோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் ரொம்ப ஜாலியாக இருந்தது ட்ரிப் அதுக்கு அப்புறம் லைஃப்பில் மறக்க முடியாதது சன் செட்னால் அது கன்னியாகுமரியில் ஈவினிங் டைம் அந்த சன் செட் ஆகும் போது நல்லாருந்துச்சு கடலுக்கு அடியில் அந்த சன் செட் போகும் போது ரொம்ப நல்லாருந்தது